நான் வந்து என்னோட மொபைல் ஃபோன் தான் வாங்குனேன் இப்போ ரீசெண்டாக அது நவ் என்னோட பழைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டேமேஜாயிருந்துச்சி சார்ஜ் நிற்கிற அந்த ப்ராப்லம்ஸ் எல்லாம் இருந்துச்சி இப்போ வாங்கின புது மொபைல் ஃபோன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு எந்த ஹேங்கிங் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்லம்ஸும் இல்லாம ரொம்ப நல்லாவே இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு